டெங்கு காய்ச்சல் மலேரியா அந்த போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா டெங்கு கொசு வந்து நல்ல தண்ணியில் தான் முட்டையிடும் அப்போ வந்து நல்ல தண்ணியில் குடம் தொட்டி ட்ரம்மு சின்டெக்ஸ்ஸு அது எல்லாத்தையும் நம்ம மூடி வைக்கணும் மூடி வச்சா தான் டெங்கு கொசுக்கள் வந்து அதில் வந்து முட்டை விடாது ம மலேரியாவும் அதே மாரி தான் வருது அந்த தேங்கி மழை தண்ணி இருந்துச்சு மழை வந்துச்சு அப்படின்னா இந்த சிரட்ட அதுக்கப்புறம் அம்மிக்கல்லு ஆட்டு உரலு அதுக்கப்புறம் வந்து வாளி தொட்டி அந்தமாரிலாம் மழை டைமில் வந்து அதெல்லாம் கவுத்தி போடணும் நேராக வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் தண்ணி தேங்கி அதில் கொசு முட்டையிட்டு அந்த கொசு வந்து நமக்கு கடிச்சிச்சு அப்படின்னா நல்ல தண்ணியிலேருந்து முட்டையிட்டு அந்த கொசு வந்து நம்மள கடிச்சிச்சு அப்படின்னா அந்த கொசு தான் டெங்கு காய்ச்சல ஏற்படுத்துது அப்போ வந்து டெங்கு காய்ச்சல் நமக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா மழையில் நனையக்கூடாது காய்ச்சல் வரக்கூடாது காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா உடனே டாக்ட்ரை பார்த்துர்ணும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வீட்டில் இருக்கக்கூடாது கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு ரசம் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கலில் மாத்தரை வாங்கி போட்டுட்டு அப்படி வீட்டில் இருக்கக்கூடாது உடனே ஃபீவர் வந்தால் உடனே டாக்ட்ரை பார்த்து நம்மளே இன்ஜெக்ஷன் டாக்டர்கிட்ட கேட்டு என்ன காய்ச்சல் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் ஒரு வாரம் ஆகிடுச்சி அப்படின்னா அது வந்து டைஃபாய்டாக மாறிடும் அந்த ஒயிட் அணுக்களும் ரெட் அணுக்களும் குறஞ்சி அவங்க அது வந்து கொஞ்சம் குறஞ்சோன டைஃபாய்டு அப்படிம்பாங்க அதை சரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு வாரம் ஆனவொன்னே அது டெங்கு ஃபீவராக மாறிடும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒயிட் அணுக்களும் ரெட் அணுக்களும் ரொம்ப குறஞ்சிரும் ரொம்ப குறஞ்சோன அது டெங்கு ஃபீவரு அப்படின்னு சொல்லிருவாங்க அதனால் வந்து காய்ச்சல்னு வந்துருச்சின்னா உடனே நம்ம டாக்ட்ரை போய் பார்த்து அதுக்கு தேவையான மாத்திரை இன்ஜெக்ஷன்னு என்ன தேவையோ அதை நம்ம போட்டுக்கணும்